எனக்கு பிடித்த செய்தித்தாள் வந்து தினகரன் தினகரன் வாங்குவேங்க எதோ உள்ளூர் செய்தி நாட்டு நடப்பு எல்லாமே தெரிஞ்சிக்குவேங்க என்னால் முடிஞ்சால் படிக்குவேன் இல்லை வீட்டில் யாராச்சும் படிக்கிறவங்க இருந்தால் இருந்தாங்கன்னால் பிள்ளைங்க பேத்தி பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க இருந்தாங்கன்னால் கொஞ்சம் படித்து படித்துக்காட்டுங்கடா காதில் கேட்டு வேலை செஞ்சுக்கினே அது காதில் கேட்டுக்குவேன் பாத்துக்குலாம் எதாவது சந்தே எது வேணால் ஒன்னுன்னால் கூட அந்த பேப்பரை அப்படியே வச்சிருந்தால் கூட ஏதோ ஒன்று எண்ணெய் கிண்ண எது நடந்தால்கூட பிள்ளைங்களுக்கே ஒரு டவுட் கேட்டால் கூட இந்த தேதியில் இது நடந்துச்சு எப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துக்குவோம் செல்லுலாம் எங்களுக்கு பார்க்க தெரிகிறதில்ல அதுக்கு நெட்டுக்கு காசு போடணும் அதனால் அதலாம் நாங்கள் வந்து அது விரும்புகிறதில்ல செய்தித்தாள்ருந்தால் எல்லோருமே படிச்சிக்கலான் வீட்டுக்கு உபயோகிப்பாவும் இருக்குதுன்றதால் நாங்கள் செய்தித்தாள் தினகரனே வாங்கிக்குவோம் வேறு இதுதான் ஒட்டிடணும் அந்தமாதிரி எதுவும் உள்ளூர் செய்தியாகட்டும் வெளியூர் செய்தியாகட்டும் நாட்டு நடப்பு மழை வரது எல்லாமே பார்த்துக்குறங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் செய்தித்தாளே நாங்கள் வாங்கிக்குவோம்